ஆ ட்ராவல் ஏஜென்சி பேசுறீங்களா ஆ ஓகே சார் இப்போ வந்து நான் சென்னையில இருக்கேன் சார் ஆ சார் கம்மிங் வெனஸ்டே வந்துவிட்டு நான் அரியலூர்க்கு வருவேன் சார் சார் இப்போ நான் புதுசு அரியலூர்க்கு ஸோ இப்போ அரியலூர் டிஸ்டிக்கில மேலப்பலூரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிள் ஒன்று இருக்குல்லையா சார் அங்கே போகணும் ஓகே அதோட அந்த கோயிலோட ஸ்பெஷல்னா என்ன சார் சார் நான் ட்ரெயினில் தான் சார் வரேன் ஓகே சார் ம்

ஓகே சார் சார் மார்னிங் போகணும் சார் நான் ஆ யெஸ் சார் தேர்ஸ்டே மார்னிங் ஓகே சார்

சார் இது கோயிலுக்கு தானே போகறோம் அதனால் நார்மல் மினி கார்ஸே போதும் சார் ஓகே நீங்கள் வந்து எனக்கு அசஸ் பண்ணும் சார் இந்த ட்ரிப் ஃபுல்லாக இருந்து ஸோ ஏன்னா நான் வந்துவிட்டு அரியலூர்க்கு புதுசு இல்லையா அதனால் எனக்கு தெரியாது பக்கத்துல வேறு எதாவது ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் சார் மேலப்பலூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆகும் சார் ஈவினிங் நான் நைட்டு கிளம்பிடுவேன் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் நைட் கிளம்புறனால எனக்கு ஃபர்ஸ்ட் க்ளாஸே போட்டுருங்க சார் ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் நான் இப்போ அட்வான்ஸாக உங்களுக்கு நான் ஜிபே பண்ணிவிடுறேன் ஓகேவா எனக்கு உங்களோட நம்பர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க சார் ஓகே சார் ஓகே நம்ம வந்து வெனஸ்டே மீட் பண்ணலாம் சார்

ஆ ஓகே சார் ஓகே தேங்க் யூ